நான் வந்து ஃப்ளிஃப்கார்டில் ஒரு ஹெட்செட் வந்து ஆடர் பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு பிடிச்ச கலரில் இருந்தது கொஞ்சம் லென்த்தாகவும் இருந்தது ஒவ்வொரு ஹெட்செட்டு நம் காதில் மாட்டும்போது கொஞ்சம் வலிக்கற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் இதில் வந்து பட்ஸெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாகதான் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து இயரில் வர பிரச்சினயெல்லாம் எந்த பிரச்சினையும் வராது நம் வந்து நிறையா மூவிஸ்செல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோனில் வால்யும் வந்து அட்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து நான் இயர் செட்டில் வால்யும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறோம் மியூட்டில் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து நிறையா எந்த ப்ராப்ளம்ஸும் வராது நம்ம வந்து நிறையா டைம் பஸ்லியோ அங்கங்கே போகும்போது ஹெட்செட் போட்டு சாங் கேட்டுதான் போவோம் அதனால இதில் வந்து நம்ம சாங் கேக்குறக்கும் நல்லாயிருக்கும் ஒரு டைம் நம்ம தூக்கத்துலேயே சாங் கேட்டிருப்போம் அப்படியே நம்ம தூங்கிடுவோம் அது வந்து நம்ம தூங்கி எந்திருக்கும்போது அந்த ஹெட்செட் கொஞ்சம் இதாகயிருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சீக்கிரம் டேமேஜ் ஆகாது